ஹலோ சார் ஆனந்தபவன் ஹோட்டலா சார் சார் ஒன்றுல்ல ரெண்டு மட்டன் பிரியாணி அப்புறம் வஞ்சரம் ஃபிஷ்ஷு ஒரு நாலு பீஸ்ஸு உங்ககிட்ட இருக்கா சார் அப்படிங்களா சரிங்க சார் சரிங்க சார் ஒன்றுல்ல இப்போ நானு விழுப்புரத்தில் தான் இருக்கிறேன் ஆ விழுப்புரத்தில் தான் இருக்கிறேன் நூற்றி பன்னிரெண்டு விநாயகர் கோயில் தெரு ஆ சார் நூத் நம்பர் நூற்றி பன்னிரெண்டு விநாயகர் கோயில் தெரு விழுப்புரம் சரிங்க அதான் சார் அது நல்லா ஹாட் பாக்ஸுல் வைத்து க்ளீனாக பேக் பண்ணி அனுப்புங்கள் சார் எவ்வளோ சார் ஆகுது ரெண்டு மட்டன் பிரியாணி நாலு வஞ்சரம் ஃபிஷ்ஷு எவ்வளோ சார் ஆகுது என்ன சார் இருக்குது உங்ககிட்ட ம் சார் சார் எதுவும் தேவையில்லை ஏன்னால் நாங்கள் நானும் என் ஃப்ரெண்டும் இப்போ தான் சென்னையிலேருந்து வந்தோம் அதனால் சரி இது மட்டும் போதும் சார் நெக்ஸ்ட் டைமே வேண்ணால் கூட நானு உங்களுக்கு ஆட்ரு கொடுத்துக்குறேன் சார் அதான் சார் அதான் சரிங்க சார் ஓகே ஓகே பரவாயில்லை சார் பரவாயில்லை அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எனக்கு வேணும் சார்

சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் எவ்வளோ சீக்கிரம் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பிவிடுங்கள் சார் சார் அதெல்லாம் வேணாம் ஏன்னால் நாங்கள் ரெண்டு பேரு தான் வந்துருக்குகிறோம் நெக்ஸ்ட் சமயம் வேண்ணால் கூட அதை நானு உங்களுக்கு ஆட்ரு கொடுத்துக்கறேன் சரிங்களா எவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் நல்லா க்ளீன்னா ஹாட் பாக்ஸுல் போட்டு பேக் பண்ணி அனுப்புங்கள் நானு அமௌண்ட்டு உங்களுக்கு கூகுள்பே பண்ணிகிறேங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ஓகே சார் ஓகே சார் ரெம்ப நன்றி சார் ஓகே சார்